ஹலோ ஃபுட்டு மெனு அந்த டைப் கொடுங்க நான் பார்த்துட்டு நான் ஆர்ட்ரு பண்ணுறேன் எனக்கு பிடிச்சது சிக்கன் ரைஸு நீங்கள் கொடுங்க நான் பார்த்துட்டு அத ஆர்ட்ரு பண்ணிவிட்டு உனக்கு கான்ஃபர்ம் பண்ணுறேன் எனக்கு பிடிச்சது சிக்கன் ரைஸ் தான் ஓ அது மேனேஜர்கே அவனுக்கே தெரியுமா ஒகே அது நான் ரெகுலர் கடை கஸ்டமர்ங்கறதால் அவனுக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்கு ஒகே சிக்கன் ரைஸ் மட்டும் ஆர்ட்ரு பண்ணுங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்ட்டு அவங்களுடைய மெனு லிஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க ஆர்ட்ரு பண்ணிக்குவாங்க ஒகே அந்த மெனு லிஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க